வணக்கம் ஐயா தவறான ஆதார் விவரங்கள் நான் வங்கியில் இருக்கிறதுனால எனக்கு உண்டான மானியத்தை செயல்படுத்த முடியவில்லை என்று எனக்கு வங்கியில் இருந்து ஒரு செய்தி வந்துருக்கு அதன் காரணமாக நான் வந்து புதுசாக ஆதாரு பதிவு செஞ்சுருக்கேன் திருத்தங்கள் எதுவும் இல்லாமல் பழைய திருத்தங்களை சரிப்படுத்தி புதுசாகவே ஆதார் பதிவு இப்போ பண்ணியிருக்கேன் அந்த புது ஆதார் என் கைக்கு வந்த உடனே நான் ம மீண்டும் வங்கியில் வந்து பதிவேற்றம் பண்ணுறேன் புது ஆதார் வங்கிக்கு கெடைச்ச உடனே மறுபடியும் எனக்கு உண்டான மானியத்த திரும்ப வழங்குமாறு நான் உங்களை வந்து பணிவாக வேண்டிக்கிறேன் என் புது ஆதாருக்கு என் கைக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்தில் இருந்து பதினைந்து நாட்கள் காலதாமதமாகும் புது ஆதார் என் கைக்கு கெடைச்ச அடுத்த மறுநாள் நான் நம நமது வங்கிக்கு கிளைக்கே வந்து என்னோடய ந புது ஆதாரோடய நகலை நான் வந்து வங்கியில் சமர்ப்பிக்கிறேன் அது கெடைச்ச உடனே எனக்கு புது மானியத்த மறுபடியும் கிடைக்க வழி பண்ணி கொடுங்க நன்றி